நான் வாழும் பகுதியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான் அவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் எதுலன்னு பார்த்திங்கனா குண்டு எறிதலில் அவர் வந்து நல்லாவே போடுவார் அவருக்கு கால் மட்டும் தான் வந்து கொஞ்சோம் பிறப்புலருந்தே அவருக்கு வந்து ப ப்ராப்லம் இருக்குது ஆனால் கைப்பகுதி வந்து எப்படி இருக்கும்னா சேம் நம்பளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது அவரோடைய ஆர்வத்தை வந்து பார்த்துட்டு எங்கள் பகுதியில் இருக்கிறவன் வந்து கல்வி தே விளையாட்டுத்துறை வந்து அவுகள் நாங்கள் என்ன நெனைச்சமோ அதோடு நிறையவே சப்போட் பண்ணுறாங்க அதில்லாம வந்து நிறைய மேச்சுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க